ஹலோ நான் இங்கே பல்லடத்துலருந்து பேசுகிறேன் ஸ்விக்கிங்களா ஓ ஓகே இப்போ நைட் ரொம்ப டைம் ஆகிடிச்சு ஹெவி ரெயினாக வேறு இருக்குது வெஹிக்கள் எதுவும் இல்லை ஃபுட் டெலிவரி பண்ண முடியுமா ஓ வீட்டுக்கு போய்விட்டிங்களா ஓகே ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரெக்குவெஸ்ட் பண்ணி வே கேட்குறேன் எதாச்சும் பண்ண முடியுமா இங்கே ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்குது வர முடியாது அதனால தான் கேட்குறேன் ரொம்ப பசிக்கிறது வேறு வொர்க் முடித்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடிச்சு ஆடர் பண்ணிக்கிலானு நினச்சிட்டேன் ஹெவி ரெயினாக இருக்குது வெஹிக்கள் எதுவும் எடுக்க முடியல நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓ டைம் ஆகிடிச்சிங்களா ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்தீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் உங்கள் வீடு எங்கே ஓ கொஞ்சம் தூரம் தான் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ இங்கே வர முடியாதுங்களா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிப் பாருங்களேன் ஒரு ஆஃப் அன் அவரில் ஆ ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்தால்கூட ஓகே தான் ஆ இ என்ன என்ன ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஃபைன் எதோ ஒன்று வந்தீங்கன்னாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு யா வேறு யாருக்கும் லைன் ரீச் ஆகல அதனால தான் கேட்டுக்கிட்டிருக்கேன் ஓ ஆ சரி ஓகே ஓகே ஆ சரி ஆ நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துட்டு கூப்புடுறீங்களா ஆ ஆ சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ நீங்கள் கொஞ்சம் வர முடியுதான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பக்கத்தில் வந்து கௌரி கிருஷ்ணா இருக்குங்களா ஆ ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எ எதோ அந்த ஹோட்டல் ஓ ஆமாம் டைம் ஆகிடிச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஆமாம் ரை ஹெவி ரெயினாக வேறு இருக்குது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து வேறு எதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓ சின்ன ஹோட்டலா ஆ ஓகே எந்த ஹோட்டலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல ஆ ஓகே நீங்கள் வரீங்களா ஆ சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா ஆ நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது தான் உங்கள் நம்பராக இந்த நம்பரையே நான் ரீச் பண்ணிக்கிலாங்களா ஒரு டூ மெம்பர்ஸ்க்கு நானும் ப்ரதரும் இருக்கோம் டூ மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபுட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னால் ஓகேவா இருக்கும் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ரொம்பவே அன்டைமாக இருக்குது ஹெவி ரெயினாக இருக்குது அதனால் தான்

ஆ ஓ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா ஆ சரிண்ணா ஆ இவ்வளோ தூரம் உங்களால் வர முடியாதுங்களா ஓகே ஓகே ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுன்னு சொல்கிறீங்களா ஓகே கொஞ்சம் ரெயின் கம்மியானதுக்கு அப்புறம் வந்தால்கூட ஓகே தான் ஆ சரிண்ணா ஓகேண்ணா வாங்கண்ணா இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் ஆ வெச்சுடுறேன்